ஹலோ ஹலோ ஹலோ மேடம் ஹலோ கேக்குதுங்களா ஆட்டோ டிரைவர்தானே நீங்கள் நாங்கள் தர்மபுரிலேருந்து மதுரை வந்திருக்கோம் இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்குப் போகணும் ஆ இப்போ மதுரை பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம் இங்கேருந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும் எவ்வளோ ரென்ட் அப்படினு கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணிணேங்க உங்கள் நம்பர் வந்து கொடுத்தாங்க

இல்லை மீனாட்சி அம்மன் கோயில் டெம்புள் மட்டும் தான் போகணும் நீங்கள் எப்படி வாடகையாக வாங்குறீங்களா இல்லை திருப்பியும் பஸ் ஸ்டாண்டு கொண்டுவந்து விட்ணும் இல்லை இல்லை திருப்பியும் அதே ஆட்டோவில்தான் வரணும் கிட்டத்தட்ட ஐநூறுபா வரும் ரெண்டு பேர் வரோம் நாங்கள் ரெண்டு பேர் வரோம் ஏதோ கொஞ்சம் பார்த்து கம்மிப் பண்லான்லை

நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கோம்ல உங்களை நம்பி

ம் மதுரை பஸ் ஸ்டாண்ட்லருந்து மீனாட்சியம்மன் டெம்பிள் எவ்வளோ கிலோமீட்டர் வருதுங்கா பத்துக் கிலோமீட்டர் வருதுங்களா நீங்கள் அங்கேருந்து வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பஸ் ஸ்டாண்டு வர ஹாஃப் அன் அவர் வந்துரும்

ஹாஃப் அன் அவர் நான் வெயிட் பண்ணுறேன் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் ஒரு ஹோட்டல் இருக்குது அன்னலெட்சுமினு அதை அதை அங்கே வெயிட் பண்ணுறோம் சாப்பிட்டு ஆ வந்து கூப்பிட்டுக்குறீங்களா இதுதான் என்னோடய நம்பர் ரிட்டன் கால் பண்ணுங்க வந்துவிட்டு ஹாஃப் அன் அவரில் வந்துருவீங்களா கன்ஃபார்ம் ஆ நாங்கள் ஹோட்டல்ல சாப்பிட்டு வெயிட் பண்ணுறோம் ஆ சரிங்க ஆ